ஐயா நான் மின்சாரக் கட்டணம் நான் செலுத்திவிட்டேன் ஆனால் அதுக்குள்ளே அதி செலுத்தினதுக்கான அந்த குறுஞ்செய்தி எனக்கு என்னுடைய மொபைலுக்கு வந்துடுச்சு ஆனால் அதை நான் எப்படி சரிபார்க்கிறது அது நான் சரியான அதை எப்படி நான் ஊர்ஜிதப்படுத்துவது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அதனால் தான் அதை உங்களுடைய இந்த மின்சாரவாரிய அந்த சேவை மையத்தை வாடிக்கையாளர் சேவை மையத்தை அணுக சொன்னாங்க அதனால தான் நான் அணுகிக் கேட்குறேன் அதை கொஞ்சம் எனக்கு சரிபார்த்து கொஞ்சம் சொல்ல முடியுமா ஏற்கனவே குறுஞ்செய்தி வந்தது நான் உறுதிப்படுத்துகிறேன் உங்களுக்கு அதே நேரத்தில் எனக்கு அது கொஞ்சம் எனக்கு உறுதிப்படுத்தணும் நான் சரியா நான் உங்களுக்கு கட்டிவிட்டேன் பில்லு நான் கட்டிவிட்டேன் அப்படிங்கிறத எனக்கு ஒரு உறுதிப் பிரமாணம் மாதிரி எனக்கு நீங்கள் வந்து எனக்கு ஒரு பில்லோ இல்லை அந்த இது ஆன்லைனில் எனக்கு பார்த்து கொஞ்சம் சரிபார்த்து சொல்ல முடியுமா